ஹலோ சசி அப்ளைன்சஸா ம் எனக்கு ஒரு ஃபிரிட்ஜு வேணும் மேம் ரெஃப்ரிஜிரேட்டர் வேணும் ஆ என்னென்ன பிராண்ட்ஸ் மேம் அவைளபுளாக இருக்குது உங்கள்கிட்ட இதுக்கெலாம் என்னென்ன மேம் ப்ரைஸு அப்புறம் வந்து என்னென்ன மேம் வித்தியாசம் சிங்கிள் டோர் இருக்கா டபுள் டோர் இருக்கா மேம் எனக்கு டபுள் டோர் ஃபிரிட்ஜு வேணும் மேம் என்னென்ன இதுக்கெலாம் வாரண்டி இருக்கா மேம் எத் இதுக்கெலாம் வாரண்டி ஓகே மேம் ஸ்டெப்லைசரு அட்டாச்சிடா இருக்கா இல்லை அதுக்கெலாம் எப்படி மேம் நாங்களாக தனியாக செப்ரேட்டாக போட்டுக்கணுமா மேம்

டோர் டெலிவரி ஆப்ஷன் உண்டா மேம் எனக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோடு மேம் எனக்கு வந்து எனக்கு வந்து டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் எல்ஜியில் வேணும் மேம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியில் இருக்கணும் மேம் ஒன் செவன்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஓகே மேம் ஓகே மேம் நான் உங்களுக்கு பில் பெயட் பண்ணுறேன் எனக்கு அனுப்பிச்சு விட்ருங்க மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்